ஹலோ சொல்லுங்கள் சார்

சார் ஒரு நூற்றி இருபது தச்சுருக்கிறேன் சார் இந்த வாரத்துகுள்ளே கொடுத்தறேன் சார் சரிங்க சார் அதுக்குள்ளே தச்சு கொடுத்துறேன் சார் நூற்றி இருபது தச்சுருக்கிறோம் இன்னும் எண்பது தைக்கணும் சார் இன்னும் எண்பதுல இன்னும் பீஸ் கூட கட் பண்ணலை சார்

சார் இன்னும் ஒரு மூணு நாளுக்குள்ளே கொடுத்துறன் சார் சார் மூணு நாளுக்குள்ளே கொடுத்துறன் சார் எல்லாம் நாங்களும் தச்சிட்டே தான் இருக்கோம் சரி சார் இல்லைனா நீங்கள் தச்சிருக்கிற துணியை வாங்கிகிட்டு போங்க சார் வந்து இதுவரைக்கும் நூற்றி இருபது தச்சுருக்கோம் அதைமட்டும் வந்து வாங்கிகிட்டு போங்க இல்லைன்னா சார் பேலன்ஸ் பேமெண்ட் எப்போ சார் தரீங்க ஆமாம் சார் சார் ஒரு பீஸுக்கு ஆற்நூறுபா வாங்குறோம் ஆமாம் சார் ஒரு செட்டுக்கு ஆறநூறு வாங்குறோம் ஸ்கூல் பிள்ளைங்கன்றதுனால ஒரு நானூறு வாங்குறோம் சார் நூறுபால்லாம் குறைச்சால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சார் சார் அது இன்னும் கணக்கு போட்லை கணக்கு போட்டுவிட்டு ஒரு பீஸுக்கு முந்நூற்றி ஐம்பதுனே சரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வாங்கிக்கோங்க ஆ சார் எப்போ சார் தரீங்க பேலன்ஸ்ஸு அஞ்சாயிரம் கொடுத்துருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் அஞ்சாயிரம் டிரஸ் கொடுக்கும்போதே அஞ்சாயிரம் கொடுத்துருக்கீங்க இன்னும் இன்னும் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துட்டுப் போங்க சார் சரி சார் துணியில ஏதாவது உங்கள் ஸ்கூல் நேம் ஏதாவது போட்னுமா சார் இந்த முன்னாடி ஃபரென்டில் மட்டும் போட்டால் போதுமா இல்லை பின்னாடியும் பெருசாக போடனுமா சரிங்க சார் சரி எல்லாத்துக்கும் சரி சார் ஃபோன் பண்ணுறேன் சார் சரிங்க சார் கொஞ்சம் டக்குன்னு கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் மூணு நாளுக்குள்ளே கொடுத்துறோம் சரிங்க சார் ஆ சரிங்க சார்